இப்போ சமையல் சமையல் கலையில் வந்து இப்போ நாம ஒரு பதாட்டம் வந்து பண்டிட்டுருக்கோம் இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு காய்களில் வறுத்துட்டுருக்கோன் வச்சிக்கோங்களேன் அந்த காய்கள் வந்து வறுத்துட்டுருக்கையில ஒன்னாக கா காரம் அதிகமாக போகும் இல்லை புளி கா பற்றாம்போகும் இதுல எதா ஒரு கம்ப்லைண்ட்டு அந்த கம்ப்லைண்ட் வந்து வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ப அதை வேஸ்ட் ஆய்டுச்சுனு சொல்லி எடுத்து போடக்கூடாது அதை சரி பண்ணனும் அதை சரி பண்ணுறது எப்படிங்கிறதுதான் அது என்ன க காரம் அதிகமாக போச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணும் அதை செய்யணும் உப்பு அதிகமாக போனால் என்ன பண்ணுமோ அதை சரி பண்ணும் அதனால வேஸ்ட்டு பண்ணிடாம நம்மளே முடிஞ்ச அளவுக்கு அதை சரிப் பண்ணி எடுத்துக்கணும்